இங்கே உள்ளூர் கோயில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை இங்கே வந்து இந்த ஊர் வந்து பார்த்திங்கனா அஞ்சு ஸ்தலத்தில் வந்து அஞ்சு சிவனுக்கு அஞ்சு ஸ்தலம்னு சொல்லுவாங்க பிரித்வி லிங்கம் அப்பு லிங்கம் அக்னி லிங்கம் வாயு லிங்கம் ஆகாய லிங்கம் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் பார்த்திங்னா திருவண்ணாமலை வந்து அக்னிலிங்கம் கொண்டிருக்கு அக்னி லிங்கம் அக்னினால் நெருப்பு நெருப்பு அக்னி ஸ்தலம்னால் திருவண்ணாமலைனு சொல்லுவாங்க திருவண்ணாமலை வந்து அக்னி ஸ்தலம்னு சொல்றதை நீங்கள் பழைய கோவில் வந்து பார்த்திங்ன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு நூறு வருஷமுள்ள பழமைமான கோயில் இருக்குது ஒரு கோயில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் திரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில் அம்மா அந்தக் கோயில் பார்த்திங்கன்னா சுற்றி நாலு கோபுரம் வரும் மெயின் எண்ட்ரன்ஸ் பார்த்திங்கனா ராஜ கோபுரம் வெஸ்ட்டு வெஸ்ட்டு கோபுரம் பார்த்திங்கனா ராஜகோபுரம் நார்த்து கோபுரம் பார்த்திங்கனா பேய் கோபுரம் ஈஸ்ட்டு வெஸ்ட் கோபுரம் பார்த்திங்கனா திருமஞ்சள் கோபுரம் நாலு பெரிய கோபுரங்கள் இருக்கும் நாலு பெரிய கோபுரங்கள் இருக்குது எண்ட்ரென்ஸ் இருக்குது எக்சிட்டும் இருக்குது பார்த்திங்கனா பழமைமான கோயில்கள வந்து எங்கூரில் வந்து அண்ணாமலையார் திருக்கோயில் ஒன்றுருக்கு பச்சையம்மன் கோயில் ஒன்றுருக்கு அடி அண்ணாமலை கோயில்னுருக்குது முருகர் கோயிலிருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இந்த அஞ்சு கோயிலுமே ரொம்ப பழமையான கோயில் இன்னமும் கிராண்டாக செலிபிரேட் பண்ணிட்டிருக்காங்க அக்னி ஸ்தலம் வந்து பார்த்திங்கனா திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு மலையிருக்குது மலை வந்து பார்த்திங்கனா இரநூத்தி முப்பத்தி நாலு அடி உயரம் இருக்குது அந்த மலை வந்து எப்பையும் அந்த மலையை சுற்றி வந்து ஒரு ஒன்போது லிங்கம் இருக்கும் ஒன்போது லிங்கம் வந்து மாத மாதம் வர பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து மலை சுற்றுவாங்க அண்ணாமலையார் கோயில்லேருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலையாரை கும்பிட்டு அந்த மலையை பார்த்திங்னா மொத்தம் பதினாலு கிலோமீட்டரு வரும் பதினாலு கிலோமீட்ரு சுற்றியுமே அந்த மலையை சுற்றி எதுக்கு மலை சுத்துறாங்கன்னால் அந்த மலைலிருந்த மூலிகை வாசனை ஸ்மெல்லு வந்து நம்ப பிரீத் சுவாசம் பண்ணிணா நம்ப ஹெல்த் நல்லாயிருக்கும் அந்தமாரி அதனால மலை சுற்றுவாங்க மலை சுற்றும்போது பார்த்திங்கனா அந்த ஒன்போது லிங்கம் இருக்கும் ஒன்போது லிங்கத்திலியும் ஒன்போது லிங்கம் பேர் ஃபஸ்ட்டு நம்பளுக்கு கோயிலில்லேர்ந்து ஆரம்பித்தா நம்பளுக்கு மொதல் வரது வந்து அக்னி லிங்கம் ரெண்டாவது வாயுலிங்கம் மூணாவது வர்ணலிங்கம் நாலாவது விருதுலிங்கம் அஞ்சாவது குபேரலிங்கம் ஆறாவது எமலிங்கம் ஏழாவது பார்த்திங்கனா சூரிய லிங்கம் எட்டாவது பார்த்திங்கனா ஈசானிய ஈசானி லிங்கம் இந்த எட்டு இந்த எல்லா லிங்கத்தையும் நம்ப வழிபட்டுட்டு வரணும் மலை சுற்றும்போது எல்லா பௌர்ணமி மாத மாதம் வர பௌர்ணமிக்கு வந்து மலை சுற்றிட்டு வந்திங்கனால் உங்களோடய ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதுமாரி மைண்டு கொஞ்சம் பீஸாகருக்கும் மொத்தம் பதினாலு கிலோமீட்ரு வரும் ஈசானி லிங்கம் முடித்தொடனயே நீங்கள் மறுபடியும் பெரிய கோயிலுக்கு போயிட்டு கை எடுத்து கும்பிட்டு உங்களோடய கிரிவலத்தை முடித்திடலாம் நம்ப திருவண்ணாமலை கிரிவலம் பார்த்திங்கனா அதர் வெளியே ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அந்தப்பக்கம் பேங்களூர்லேந்து நிறைய பேர் வருவாங்க கிட்டத்தட்ட மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் பத்து லட்சத்துக்கு மேலே பத்து லட்சத்துக்கு பேர் மேலே வந்து மலை சுற்றிட்டு போகிறாங்க முக்கியமான ஒரு மாதம் பார்த்திங்கனா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் தான் ஒரு மாதமும் திருவிழாவாகருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு வாரம் திருவிழா இருக்கும் திருவிழா திருவிழா ஃபஸ்ட்டு வந்து திருவிழா பயங்கரமாக செலிபிரேட் பண்ணுவாங்க டெய்லி சாமி ஊர்வலம் வரும் சாமி ஊர்வலம் வரும் பிளஸு அதிலேயே கூட ஊர்வலம் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடக்கும் காலையும் சாமி ஊர்வலம் வரும் நைட்டும் சாமி ஊர்வலம் வரும் ஊர்வலம் பார்த்திங்கனா அம்மானியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அப்புறோம் பிச்சாண்டவர் வருவார் விநாயகர் வருவார் முருகர் வருவார் எப்போயுமே இந்த சாமி வந்து அலங்காரத்தில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நைன் டேஸூமே பண்ணுவாங்க பத்தாவது நாள் பதினோராவது நாள் பார்த்திங்கனா திருவண்ணாமலை வந்து மலை மேல் வந்து சாரி அன்றைக்கி நைட்டே பட்டாசு வெடிப்பாங்க மறுநாள் வந்து காலையில் நாலு மணிக்கு கோயிலில் வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மலை மேல் வந்து கொப்பரையை கொண்டுபோவாங்க அந்த கொப்பரையை வந்து ஃபுல்லாக நெய் ஊற்றி பெரிய பெரியவோட அந்த வெள்ளைத்துணிய வெள்ளைத்துணிய அந்த நெய்க்குள்ளே நனைச்சு திரியை வந்து நல்லா பெரிசா பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்திநாலு அடிலேருந்து பார்த்திங்னா நீங்கள் இருபத்திரெண்டு கிலோமீட்ரு தூரம் இருந்து பார்த்தாகூட அந்தோடய தீபம் எரியரத்தோட அந்த நெருப்பு உங்களால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு அந்த திரியை வந்து ஃபுல்லாக நெய்யில் இது பண்ணி பண்ணுவாங்க டிப் பண்ணி எப்போயுமே அன்றைக்கி அண்ணாமலையார் கோயில் வந்து ஃபங்சன் நடக்கும் ஃபங்சன் நடக்கும்போது ஆறு மணிக்கு கரெட்டாக அண்ணாமலையார் வந்து அர்த்தநாதீஸ்வரராக வெளியே வருவாங்க அந்த ஆடிகிட்டு வரும்போது சாமி வந்து இந்த ஷோல்டரில் தூக்கிகிட்டு ஆடிகிட்டு வருவாங்க அது பார்க்கவே ச செமையாருக்கும் அது வெளியே வரும்போதும் கரெட்டாக அண்ணாமலையார் கோயிலிருந்து ஒரு அந்த ஒலிச்சத்தம் அடிக்கும்போது திருவண்ணாமலை மேலே வந்து தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றும்போது திருவண்ணாமலை சுற்றி ஃபுல்லா கலர் ஃபுல்லாக பட்டாசு அன்றைக்குதான் எங்களுக்கு தீபாவளிமாதிரி செலிபிரேட் பண்ணுவாங்க அந்த தீப டேஸ் வந்து பார்த்திங்கனா செமை என்ஜாய்மன்ட்டாயிருக்கும் மாலை போடறவங்க மாலை போட்டிருப்பாங்க மாலை போட்டிருந்தவுங்க வந்து மலை சுற்றுவாங்க மலை சுற்றிட்டு வந்து காலைலேருந்து விரதம் இருந்து தீபம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறந்தான் அவங்க சாப்பிட்டு விரதத்த முடிப்பாங்க விரதத்த முடிச்சிட்டு மறுநாள் வந்து போய் அவங்க வந்து மலை ஏறிவிட்டு தீபத்தை பார்த்துட்டு வந்து மாலை கழட்டிடுவாங்க அந்த தீபத்தை தீபம் வந்து பதினோரு நாள் விடாமல் எரியும் எப்போயுமே பார்த்திங்கனா அந்த அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க மறுநாள் வந்து மறுபடியும் கொப்பரையை கிளீன் பண்ணி மறுபடியும் நெய் ஃபில் பண்ணி மறுபடியும் திரியைப்போட்டு மூணு மணிக்கு அணைச்சிட்டு மறுபடியும் எல்லா இதையும் இது பண்ணிட்டு டெய்லியும் பதினோரு நாளைக்கு ஆறு மணிக்கு கரெட்டாக விளக்கு ஏற்றிருவாங்க ஆறு மணிக்கி விளக்கு ஏற்றிருவாங்க பதினொரு நாள் பிரசாதம் நடந்துகிட்டேயிருக்கும் அந்த தீபம் எரிஞ்சு இது போட நெய்யை அந்த மையை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து கோயிலில் வெச்சுருவாங்க கோயிலில் வச்சுருவாங்க கோயிலில் வச்சுட்டு ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கி வந்து அந்த சிவனுக்கு மை வச்சு படைப்பாங்க மை வச்சு படைச்சதுக்கு அப்புறம் அதுவே ஒரு பாக்கெட்டில் போட்டு பத்துரூபாய் தீப மையின்னு சொல்லிட்டு கோயிலில் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கனா பொங்கலப்போது இன்னும் பயங்கரமாக விசேஷமாகருக்கும் பொங்கலப்போது பார்த்திங்கனா பெரிய நந்தி இருக்குது என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய நந்தி அதுக்கப்புறம் சின்ன நந்தி இருக்குது அந்த நந்திக்கு அலங்காரம் பார்த்திங்கனா நம்பளோடய ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க பிஸ்கேட்ஸு சாக்லேட்ஸூ முறுக்கு அதிரசம் வடை ஆப்பிள் ஆரஞ்சு இந்தமாரி வெறும் சாப்புடற பொருட்களை வச்சுஅலங்காரம் நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க அது பார்க்குறதுக்கும் தினம் அதிகமாக வருவாங்க அன்றைக்கு வந்து பார்த்திங்கனா திருஉடல் திருஉடல்ன்னு சொல்லிகிட்டு சாமிக்கு திருஉடல் ஃபங்க்ஷனிருக்கும் திருஉடல் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அர்த்தநாதீஸ்வரர் அந்தமாரி திருஉடல் திருவிழா வந்து எதிரில் எதிரில் சாமி வந்து போட்டி போட்டுக்கிறமாரி ஒரு ஃபங்ஷன் இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் செமை கிராண்டாகருக்கும் சாமி ஷோல்டரில் தூக்கிகிட்டு அந்த அண்ணாமலையார் ஆடுகிற காட்சியை பார்க்குறதுக்கு சந்தோஷமாகருக்கும் அற்புதமாகருக்கும் எப்போயுமே சரி கோயிலுக்கு போனால் அந்த அண்ணாமலையார் வந்து அந்த ஷோல்டரில் தூக்கிகிட்டு அவங்க தூக்கிகிட்டு வரும்போது அந்த ஆடறப்போ பயங்கரமாகருக்கும் முக்கியமாக தேர் மரத்தேர் வந்து பார்க்கவே சந்தோஷமாகருக்கும் இழுக்கவும் ஜாய்ஃபுல்லாக என்ஜாய்ஃபுல்லாக ரொம்ப நல்லாவேயிருக்கும் மரத்தேர் முருகன் தேர் அம்மா அம்மன் தேர் ஆறு தேரிருக்கு மொத்தம் எல்லா தேருமே தேர் இழுக்கும்போது ரொம்ப கிராண்டாயிருக்கும் எப்போயுமே பெரிய தேர் இழுக்குறப்போ மட்டும் கண்டிப்பாக மழை வந்தே வரும் திருவண்ணாமலையில் பெரிய தேர் இழுக்கிருதுக்கு ரொம்ப நல்லாவூமிருக்கும் ஒருமாதிரி ரொம்ப சந்தோஷமாகருக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிகிட்டு அந்த சங்கிலியை இழுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாகவேயிருக்கும் கண்டிப்பாக இன்னும் அந்த எங்கேயிருந்தாலும் நாங்கள் தீபத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் ஊருக்கு கண்டிப்பாக வந்து செலிபிரேட் பண்ணுவோம் ஆடி பூரத்தப்போது அம்மனுக்கு வளையல் அலங்காரத்தை பண்ணி வளையல் ஃபங்ஷன் பண்ணுவாங்க எல்லா மாதமும் எல்லா ஃபங்ஷனும் கண்டிப்பாக திருவண்ணாமலை கோயிலில் எப்போமே பண்ணுவாங்க பிரக்னன்ட்டாவுள்ளவங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் நலுங்கு வைப்பாங்க நலுங்கு வச்சு வளையல் கொடுப்பாங்க ஸோ எப்பையுமே திருவண்ணாமலை எல்லா மாதமே விஷேச விஷேச நாட்களாகதான் தெரியும் வெளியூர் வாசிகள் ஜாஸ்தி திருவண்ணாமலை வந்து பார்க்குறவுங்க வந்து பார்த்திங்கனா சனி ஞாயிறுல வந்து எப்போயுமே கூட்டமாகருக்கும் ஸோ சனி ஞாயிறுத்தில் விட்டு நீங்கள் மற்ற நாட்கள் வந்து பார்த்திங்கனா கோயிலை வந்து நல்லா பார்த்துட்டு போகலாம் கோயில் சுற்றி பார்க்குறதுக்கு நம்பளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வேணைவே வேணும் ஏனால் அவ்வளோ பெரிய கோயில் இருக்குது திருவண்ணாமலையில் எல்லா அதுலிருக்க சிலைகள்லாம் பார்த்திங்கனா நல்லா நல்லா செதுக்கி வச்சுருப்பாங்க முக்கியமாக அதில் வந்து பார்த்திங்கனா முருகர் கோயில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கோயிலுக்குள்ளே போகணும் அதுக்கப்புறோம் பாதாளப்பிள்ளையார் இருக்கார் பாதாளப்பிள்ளையார் அப்புறம் வந்து லெஃப்டில் வந்து வில்வ மரம் இருக்குது வில்வ மரத்தில் வந்து ஒரு அந்த பேர் சொல்லுறது வந்து அண்ணாமலையார்ன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ப தேடி பார்க்குணும் நம்பளா கையை காட்டக்கூடாது அது சத்தம்போடாமல் ப அந்த எங்கேருக்குன்னு நம்ப கையெடுத்து கும்பிடுணும் லிங்கம் மரத்தில்தான் இருக்கும் அந்த மரத்தோடய கலரும் அந்த பேர் சொல்றதோடய கலரும் ஒரே மாதிரிருக்கும் அது வந்து நம்ப கையை காட்ட கையை காட்டாமல் நம்ப அதை தேடி கண்டுபிடிக்கிணும் தேடி கண்டுபிடிச்சி தங்கத்தேரிருக்கு கோயிலுக்குள்ளே தங்கத்தேர் கோயிலில் யானை இருந்துச்சு யானை பேர் ருக்கு எப்போயுமே காலையில் எழுன்ச்சி வந்து மூலஸ்தானத்தில் வந்து வீழ்ந்து கும்பிட்டு போகும் ஆனால் இப்போதான் அது ரீசன்ட்டாக அந்த யானை இறந்துச்சி யானை இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னமும் யாரும் அந்த யானை மறக்கமுடியிலை ஏன்னால் அந்த எல்லா விசேஷம் நாட்கள்லையும் அந்த யானை வெளியே வரும் அந்த யானைக்காகவே போய் அந்த அஞ்சுரூவா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கின்னு வரது சந்தோஷமாகருக்கும் ஆனால் இப்போது யானை இல்லாதப்போது அந்த இடம் இருக்குது பட் நம்ப யானை இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாகதான் இருக்குது அதுக்கப்புறோம் கோயிலை பற்றி சொல்லணுனா பேசிகிட்டே போகலாம் நிறைய விசேஷங்கள் நடக்கும் தொடர்ந்து சாமி ஊர்வலம் வந்துகிட்டேதான் இருக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாகருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் திருவண்ணாமலைக்கு மிஸ் பண்ணாமல் வந்து அண்ணாமலையாரை ஆசீர்வாதம் வாங்கிகிட்டு போங்க சரிங்களா நன்றி